அருள்ராணி உங்கள் ஸ்கூல் லைஃபை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்போம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு கிராமத்தில்தான் படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் வந்து அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கழுகு மலையில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் என்னை சிக்ஸ்த்லேருந்து அங்கே சேர்த்துனாங்க ஆறாவதுலேருந்து நான் அங்கேதான் படித்தேன் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிரச்சனைகளை எதிர்கொண்டேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டல் தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்குணும் ஆறாவது படிக்கும்போது வந்து எனக்கு அப்போ சரியாக எந்த வேலையுமே செய்ய தெரியாது அங்கே போய் எல்லா வேலையுமே நம்மளேதான் செஞ்சுக்குணும் துணி துவைக்கிறதுலேர்ந்து தலை சீவுறதுலேருந்து எல்லா வேலையுமே நம்மதான் செஞ்சுக்கிணும் காலையில் எழுந்திரிச்சி இந்த கிரௌண்டை கிளீன் பண்ணுறது பாத்திரம் விளக்க போகிறது காய்கறி நறுக்கி கொடுக்குறது இது மாதிரி நிறையா வந்து ஒரு குரூப் குரூப்பாக பிரித்து விட்ருவாங்க அப்போ வந்து அந்த வேலைகளெல்லாம் கத்துக்கிட்டதுனால் ஸோ அது அது அன்றைக்கி வந்து எனக்கு சிரமமா இருந்தது ஆனால் இப்போ வந்து அதோடய வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அது அந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டதுனால் தான் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி என்னால் வந்து பண்ண முடியுது ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து நிறையா அனாதை குழந்தைங்கதான் படிப்பாங்க அவங்களோட சேர்த்து வந்து என்னையும் வந்து அனாதை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அது அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பா வந்து பார்க்கவே வர மாட்டாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கதான் பார்க்க வருவாங்க ஏன்னா அப்படின்னா கிறிஸ்டின் ஹாஸ்டலா அவங்க வந்து அவங்கதான் வந்து என்னை வந்து தத்தெடுத்து படிக்க வச்சாங்க ஸோ வந்து எனக்கு அது ஃபீஸல்லாம் எதுவும் கட்ட மாட்டாங்க ஃபீஸல்லாம் எதுவும் கிடையாது அதனால் என்னன்னால் என்னை ஒரு அனாதை அப்படிங்கிற மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய வலியை உருவாக்கிச்சு அப்போயே அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அப்படி ஃபீஸ் கட்டாமல் படிக்க வக்கிறதுனால வந்து அவர் பொதுவாக அடிக்கடி பார்க்க வர மாட்டார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்காதான் வருவார் மாசத்தில் வந்து ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழம எல்லா குழந்தைங்களையும் பார்க்க பேரண்ட்ஸ் வருவாங்க எல்லா வருவாங்க நான் மட்டும் வந்து நாங்கள் ஒரு நாலு பேர் என்னோட சேர்த்தி ஒரு நாலு பேர் வந்து மட்டும் தனியாக உட்காந்துட்டு அவங்களலா வேடிக்கை பார்த்துட்ருப்போம் அந்த நினைவுகள்லாம் இப்போ நினச்சாலும் மனது ரொம்ப காயப்படுத்துது ஆனால் வந்து அது எல்லாமே அந்த வலிகள் எல்லாமே வந்து இன்னக்கு வந்து எனக்கு வேலியபுளாக இருக்குது ஏன்னா இப்போது வந்து அந்த வலிகளை தாங்கி தாங்கி நான் பழகிகிட்டேன் இப்போது லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் நிறையா ப்ராப்லம்ஸ் வருது அது வந்து நான் பெருசாக கேர் பண்றது இல்லை ஏன்னா அதைதாண்டி வேறே எந்த வலியும் இல்லைங்கிற அளவுக்கு நான் நிறையா அனுபவிச்சதுனால் ஈஸியாக என்னால் அதை சமாளிக்க முடியுது ஒரு பிரச்சனைனா வந்து பயந்து ஒதுங்கி ஓடி ஒளியிறதல்லாம் இல்லை எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அது அந்த ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு கஷ்டமும் நிறையா பட்டேன் சில நேரங்களில் வந்து நிறையா அதில் பாடம் கற்றுக்கிட்டேன் எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணுனால் எப்படி இருக்கணும் ஒரு டிசிப்ளினாக எப்படி இருக்கணும் கட்டுப்பாடோடு எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பணம் எப்படி சேவ் பண்ணுறது நிறையா விஷயங்கள் நான் அந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன் நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன் என்னோடய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடிய தெறமை இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அது அந்த ஸ்கூலில்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா போட்டிலாம் சேர்ந்து நிறையா சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் என் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு எதிர்காலத்தை எனக்கு கொடுத்துருக்குங்கிறத நம்புறேன் ஸோ என்னோடய ஸ்கூல் லைஃப் தான் என்னோடய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறதை நான் நம்புறேன்